எல்லா ஏடிஎம்மும் நல்லாதான் இருக்குது மெஷின்லாம் நல்லாதான் ரன்னிங்கில் இருக்குது ஆனால் எப்போ பார்த்தாலும் டெம்ப்ரவரி அவுட் ஆஃப் சர்வீஸு அப்படின்னு வரும் அடிக்கடி இன்சஃபிஷியண்டு ஃபண்டுனு வரும் இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிறது தான் அதுவும் இந்த மாத கடைசி ஆனால் போதும் முப்பதாம்தேதிலேருந்து இந்த ரெண்டாம்தேதி மூணாம்தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாகதான் இருக்கும் போய் பணம் எடுக்கணும் அப்படின்னு போகும் போது அவங்க வந்து ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க பணத்தை போட்டுகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரில்லாம் இரு வங்கிகள்லேருந்து வந்து ஆஃபிசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பணத்தை லோட் பண்ணிகிட்டுருப்பாங்க இந்த மாதிரில்லாம் நடந்துகிட்டுதான் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் நின்றுதான் பணம் வேணுனால் எடுத்துகிட்டு வரணும் அப்படி இல்லைனா ம இப்போ காலையில் போகிறோம் அப்படினா மத்தியானம் வந்து எடுத்துக்க வேண்டிதான் இல்லை மத்தியானம் போகிறோம் அப்படினா சாயந்தரம் வந்து எடுத்துக்க வேண்டிதான் ஒரு சில நாள் இதெல்லாம் ஏற்படுந்தான் அப்படி இல்லைனா நம்ம சுற்றி இல்லைனா அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம பேங்க்கில் இருக்கக்கூடியதுலேயே எடுத்துக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம் சென்டர்கள்லேயும் எடுத்துக்கலாம் இதனால ஒன்றும் இது பிரச்சனைலாம் கிடையாது எந்த பே ஏடிஎம் சென்டரில் வேணால் எடுத்துக்கலாம் இது அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு விஷயந்தான் அதனால் இதை வந்து பெருசாக எடுத்துக்கறதுனால் எந்தவொரு இதுவும் இல்லை மதிப்பிடுறது அப்படினா என்ன எல்லாமே ஒரு ஒரு சாதாரணமாகதான் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஹைஃபையாக வரலாம் இன்னும் கொஞ்சம் ந நிறையா மி ஏடிஎம் மிஷின்கள் போடலாம் அதுமாதிரி ஏதாவது பயன்படுத்தலாம் அவ்வளோதான் மற்றபடி என்ன சொல்கிறதுக்கு இருக்குது நல்லாயிருக்கு பயன்படுத்துனால் நல்லமுறையில் பயன்படுத்தலாம்